எல்லாம் சொத்து உரிமை பார்த்திங்கனா நம்ம காடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராமம் அதிகாரிக்கிட்ட போய் தெரிஞ்சிக்கிறோம் விவசாயிகளுக்குள்ள எதிர்கொள்ளும் சவால்னா முட்டுக்கல் பிரச்சனை தான் மாற்றி மாற்றி ஓட்டி எ எல்லை பிரச்சனை எச்சா வந்துடுது அது சரி பண்ணணுன்னா மனி ஆடருக்கிட்ட தான் போய் ஆகணும் அவர் கூட்டியாந்து அளந்து அவர் சரியான படிக்கு முட்டுக்கல் அந்த அப்புறம் நம்ம விவசாயிகள் யாரும் ஒத்துக்கமாட்டாங்க நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு சண்டை வந்துடும் அப்பறம் அதை வந்து பார்த்திங்கனா ஒரு ஊரில் தலைவர்கிட்ட வச்சு பஞ்சாயத்து பேசி அதை சரி பண்ணி பார்ப்பாங்க அதுவும் கே நான் இப்படியாதும் நடந்துக்கிறாங்க சரியா நடத்துக்குறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அப்பறம் கோர்ட்டு தான் கோர்ட்டுக்கு போய் அங்கே வக்கீலுக்கு ஃபீஸாக கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி இருக்கிற காசையும் தொலைத்து விட்டு நான் அப்பறம் என் காட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே காடு இருக்காது அதனால கரெட்டான முறையில ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டால் ஒ எதுவும் பிரச்சனை வராது சவால்லுனு சம்பாதிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை பெரிய நிலத்துல பிரச்சனை இல்லை அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அப்படி எதோ எதோ காட்டுக்கு வாங்கி தேவைப்பட்டால் சிற்றாடங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஆன்லையனில் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ அதனால அது வந்து பெரி முதல்லாம் எழுத்து பூர்வமாக இருக்கும் போது யாருக்கும் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துது இப்போ வந்து எல்லாம் கம்ப்யூட்ர் வந்ததுனால் வந்து பிரச்சனைகள்னு பார்த்தா எதுவுமில்ல அப்படியே இருந்தாலும் ஈஸியாக தீர்க்குற அளவுக்கு எல்லாம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட தீர்த்து கொடுத்துறாங்க